இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து போய் வாங்கக்கூடிய ஆடைகளுக்கும் கையால் நெய்யப்பட்ட ஆடைகளுக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரெடிமேட் டிரஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வர எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷின்ஸில் தான் செஞ்சு இருப்பாங்க அதேமாதிரி ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக மிஷினில் தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது அதோடய குவாலிட்டிலாம் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது பூலான் பார்த்திங்கன்னா டிசைன் எந்த ஒரு டிசைனா இருந்தாலும் அதுவாகா உறிஞ்சுட்டு வந் வந்துகிட்டே இருக்கும் ஒரு தடவை ஒரு முனைல பிரிஞ்சுட்டு வந்தால் ஃபுல்லாக டிசைன்ஸ்ம் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் அந்தளவுக்கு தரமாக இருக்காது இதுவே நீங்கள் கையில் செஞ்சது இப்போ ஒரு டிசைன் ஒர்க்காவே இருக்கட்டும் இப்போ பிளவுஸ்லான் தைக்கிறாங்கனு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இப்போ நீங்கள் ரெடிமேடாவே டிசைன் போட்டு ஒரு பிளவுஸ் வாங்கி தைச்சி போடுகிறதுக்கும் இல்லை நம்மளே ஒரு பிளைனாவே ஒரு பிளவுஸ்ச வாங்கி அதில் நம்ம வந்து டிசைன்ஸ் டிசைன் வச்சு ஆரி ஒர்க் அந்தமாதிரி கையாலேயே தைக்கிற டிசைனுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அது வந்து ரொம்ப நாள் மிஷின் டிசைன் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் பியவே பிய்யாது கையில் போடுகிற தையல் இப்போ அதே மாதிரியே ட்ரெஸ்சு பார்த்திங்கன்னா ரெடிமேடா எடுத்துகிட்டு வர ட்ரெஸ்சும் அப்படித்தான் எல்லோருக்கும் வந்து ஃபிட்னஸ் வந்து சரியாக இருக்காது என்னால் தான் பார்த்து எடுத்தாலும் அதில் கரெக்ஷன்றது இருக்கும் ஸ்டிச்சிங் சரியாக இல்லாமல் நூல் தா பிரிஞ்சுகிட்டு வரும் நமக்கு போடவே சரியாக இருக்காது அப்படி இருக்கும் போது ஒரு டைலர பார்த்து அவங்கள்ட கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அளவு கொடுத்து அந்தமாதிரி ஆல்டர் பண்ணி தான் எல்லாம் வந்து போடுகிறாங்க அப்படிருக்க போது இப்போ தான் பின்னல் கை பின்னல்னு பார்த்திங்கன்னா இப்போ உள்ளன் நூல்லாம் நிறைய சொல்லலாம் இப்போ ரெடிமேடாவே விற்கிது சுவட்டரு ஸ்கார்ஃப்பு சூ சாக்ஸ்னு எல்லாமே வந்து ரெடிமேடாக வந்து இருந்தாலும் அதெலான் வந்து மிஷினில் பின்ன படுகிறது தான் அது என்ன ஆகுனாக்க அது ஒரு இடத்துல முனையில பிஞ்சுக்கிட்டு வந்தாலும் கண்டினுஸா ஃபுல்லாக உறிவிக்கிட்டு வந்து அது பயன் இல்லாமல் போகுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கைலே பின்னி கொடு அப்படினு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஏன்டயே வந்து அந்தமாதிரி ஒரு ஆன்ட்டி வந்து இது கடையில் வாங்குன இந்தமாதிரி ஸ்காஃர்ப் சரியே இல்லை பிஞ்சுக்கிட்டே வந்துடுச்சு ரெண்டு தடவை கட்டினே ஒரு இடத்துல பிரிச்சுட்டு சுத்தமாக போயிடிச்சி நல்லா இல்லை நீதான் பின்னுறியே எனக்கும் பின்னி கொடு அப்படினு சொல்லி கேட்டாங்க சரி அவங்களும் கேட்குறாங்கனு சொல்லி நானு பின்னி கொடுத்தேன் பார்த்தா நான் பின்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோசமாக போச்சு நல்லாருக்குயா கடையில் வாங்குனா அந்த அளவுக்கு இதாக இருக்காது இது வந்து நல்லாருக்குது பிய்யாமல் நல்ல பெருசாகவும் அகலமாகவும் பின்னி கொடுத்துருக்க குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கள் அதை கேட்கவே கொஞ்சம் சந்தோசமாக இருந்துச்சு அதேமாதிரியே இதுமாதிரித்தான் மக்கள் விரும்புகிறாங்க என்னெனா ஒரு குவாலிட்டியாக தரம் என்ன தான் போய் கடையில் வா ரெடிமேடா எல்லாத்தையும் வாங்கினா ட்ரெஸ்சு இல்லை ரெடிமேடாக எப்படி சொல்கிறது ட்ரெஸ்சு வாங்கி த போட்டாலும் அது இப்போ மெட்டிரியல்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு சுடிதார் வாங்கி போடுறாங்க அப்படின்னா அது வந்து மெட்டீரியல் வாங்குனாங்கன்னா அதை வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன டிசைன்ஸ் விரும்புகிறாங்க எந்த மாடலில் வச்சு தைக்கனுன்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கணுங்கிறத விரும்புகிறாங்களோ அதை வந்து டைலர்ட சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ச வந்து டிசைன் பண்ணி போட்டுகிறாங்க இப்போ இருக்கிறத வந்து என்னா தான் லேட்டஸ்ட்டாக உலகம் முன்னேறி போயிட்டு நிறைய வந்து ரெடிமேட் ஆடைகள் வந்தாலும் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ச்சிங் அதை மாதிரிதான் வந்து விரும்புகிறாங்க அதிகமாக ஏன்னால் தரத்தினால நல்ல குவாலிட்டி இருக்குது தரமாக இருக்கும் நம்மளே வாங்கி எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ ரெடிமேடாவே எதாக எந்த ஒரு ட்ரெஸ்சு வாங்கினாலும் பாருங்களேன் போய் டைலர்ட கொடுத்து தைச்சி ஆல்டர் பண்ணிக்கிட்டுதான் போடுவாங்கள்